நான் வந்து கால் பண்ணி இந்தமாதிரி சார் நாங்கள் வந்து ஹைதராபாத்துலேருந்து கொல்கத்தாவுக்கு வந்து ட்ரைனில் வரணும் ஸோ நாங்கள் வந்து பேமிலியா வர்றோம் எங்கள் எங்களோடய வந்து தாத்தா பாட்டியும் வர்றாங்க ஸோ அவங்க வந்து வயசானவங்கனால அவங்களுக்கு மேலே அப்பரில் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால வந்து ஏறி இறங்குறது வந்து ரொம்ப கஸ்டம் சார் ஸோ அதனால் எங்களுக்கு தேவையான தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்லீப்பர் செல்லில் வந்து எங்களுக்கு ஒரு சீட்டு வந்து புக் பண்ணி தரும் மாறு உங்கட்ட நான் கேட்டுக்கிறேன் சார் அதே மாதிரி அங்கே வந்து என்ன இருக்குது என்னென்ன ஃபெசிலிட்டீஸ் இருக்குது பாத்ரூம் ஸோ உள்ளே வந்து ஃபேன் ஸோ அது அங்கே வந்து என்ன வசதிகள் இருக்குதுன்றதையும் எங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துமாறு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம் சார் அப்படினு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் அது மட்டும் இல்லாமல் உணவு வகைகள் அங்கே வந்து உணவு வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து கொஞ்சம் தெரியப்படுத்தணும் சார் வயசானவங்க வர்றதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்லீப்பர் செல்லில் அவங்க கீழே வந்து இருந்து அவங்க ஈஸியாக பயணிக்கிற மாதிரியும் கிடைக்குமா அப்டின்றதையும் வந்து தெரியப்படுத்தணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் சார்